பள்ளி பருவத்தில் தான் யோகா வகுப்புகள் வந்து வெச்சுட்ருந்தாங்க ஆறாவது படித்ததுலேருந்து பத்தாவது படிக்கிற வரைக்கும் இருக்குதுன்னு வெச்சுக்கங்க ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் ஒரு சாயந்தரம் நான் அரை மணிநேரோம் இல்லை முக்கால் மணிநேரோம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க வெளியிலேருந்து வர வெச்சு அப்போது தான் எனக்கு யோகாவை பற்றி தெரியும் அதுக்கப்புறோம் கல்லூரி வந்ததுக்கப்புறோம் அது மாதிரி ஒரு யோகாவுனுடைய ஈடுபாடோ ஒரு பைலியேட்ஸுனுடைய ஈடுபாடோ ஏதும் எனக்கு இருந்ததில்லை நம்மளுக்கு நீச்சல் தெரியும்கிறனால அதனுடைய நீச்சல் திறனில் வந்து இதுக்கு மாறாக இருந்தது இல்லை அதனால எனக்கு யோகாவும் பைலியேட்ஸும் நானும் பண்ணினது இல்லை அதுக்கப்புறோம் அதை பற்றி இது கேள்விப்படுவேன் பார்ப்பேன் ஆனால் நான் ஏதும் ப ப இது மாதிரி பண்ணினதுலாம் இல்லை வேறு டெய்லியும் அதனால எனக்கு வந்து நீச்சல் மட்டும் தான் என்னுடைய ஒரு என்ன சொல்வது உடம்புக்கு தேவையான பயிற்சியே கொடுக்கணும் நம்பி அதை மட்டுமே பண்ணிட்டிருக்கறேன் வேறு எந்த ஒரு இதுவும் வந்து எனக்கு இது வரைக்கும் தேவைப்பட்டது இல்லை தேவைப்படும்போது யோகாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது